இது தமிழ்நாடுதாங்க த இது எல்லாமே நாங்கள் இப்போ மொழி பேசுறது மொழி பூரா தமிழ் தாங்க இங்கே பசங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறக்கும் இங்க்லீஷ் மீடியமாக இருந்தாலும் அவங்க ஒரு சர்டிஃப்கேட்டு பிள்ளைங்களுக்கு தமிழ் தாங்க சொல்லிக்கொடுக்கும் இப்போ கன்னடா இந்த இந்தி இதெல்லாம் வந்து நமக்கு வராதுங்க இது தமிழ்நாடு மெயின் தமிழ்நாடு தாங்க பேசுறது பூராக மொழி எல்லாமே நாங்கள் தமிழில் தாங்க பேசுவோம் ஸ்கூல்லேயும் கவுர்மெண்டு ஸ்கூலில் பிள்ளைங்களுக்கு தமிழில் தான் பிள்ளைங்களுக்கு சொன்னால் தான் புரியும் பாடம் நடத்தினா தான் புரியும் அதிகமாக பிள்ளைங்க இங்க்லீஷ் ஸ்கூலில் போனாலும் அவங்க ஒரு ஒரு இது புக்கு இது தமிழில் தான் நடத்துணுங்க நடத்தினா தான் அவங்களுக்கு அதுலேயும் புரியுங்க ரொம்ப பட்டுன்னு இந்த கன்னடா இந்தி மலையாளம் இதெல்லாம் இங்கே அவ்வளோவா அதிகம் வராதுங்க மெயினாக தமிழ்நாடுதானுங்க எதுவும் சொன்னாலும் பேசுனாலும் தமிழில் பேசுனாதாங்க நாங்கள் புரிஞ்சுக்க முடியும் எங்களுக்கு இப்போ மெயின் தமிழ் தாங்க இங்கிலிஷு இந்தி இதெல்லாம் எதுவும் ஆவ வராதுங்க